ரொம்ப கடினமான ரெசிபினு பார்த்தா அந்த பன்னீருங்க இந்த பன்னீரை பால் வாங்கி அதில் பாலை காய்ச்சி அதில் எலும்பிச்சப்பழம் விட்டு திரித்து எல்லாமே பண்ணிவிடுவேன் அதை நல்லா கட்டி அது மேல் உரல் வைக்க சொல்லுவாங்க அது வெச்சு நான் ரொம்ப நேரம் ஆக்கிவிடுவேன் அது தண்ணிப் பதமே போய் அது நம்ம தேவைப்படுற ஷேப்புக்கு வரவே வராதுங்க நான் ஒரு ஷேப் செஞ்சால் அது உதிரியா போயிடும் அது எவ்வளோ வந்து ஒரு ரிஸ்க்குனால் அது கரெக்ட்டான அந்த தண்ணிப்பதம் இருந்தால் தான் நம்ம உருண்டையாக செய்ய முடிஞ்சாலும் உருண்டையாக வரும் தட்டா செய்யும் தட்டு மாதிரி செய்ய முடிஞ்சாலும் தட்டு மாதிரி வரும் அது தண்ணிப்பதம் போயிடுச்சுனால் வெச்சுக்கோங்களேன் அதில் இருந்து எதுவுமே வராது அது அப்படியே உதிரி உதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கும் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பாலும் வேஸ்ட்டு அந்த பன்னீரும் வேஸ்ட்டுங்க எனக்கு அந்த பதம் மட்டும் தான் வரவே வராது அந்த ரெசிபினால் பன்னீர் டால் மக்கனி இது மாதிரி செய்யலாம் பன்னீர் பட்டர் மசாலா இது மாதிரி செஞ்சு பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசைங்க ஆனால் இது வரவே மாட்டேங்குதுங்க